சுற்றுனா பயணிகள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தால் சென்னைக்கு கண்டிப்பாக போகணும் ஏன்னால் வந்துட்டு அங்க பார்க் இருக்குது வண்டலூர் ஜூ இருக்கு பீச் இருக்குது எல்லாமே இருக்கு நீங்கள் பார்க்குக்கு போனீங்கன்னா அங்கே நிறைய செடிகள் மரங்கள் நம்ம எல்லா வகையான வெஜிடபுள்ஸ் அந்தமாதிரிலாம் வந்துட்டு நம்ம பார்க்கறதுக்காக அங்கே வச்சுருப்பாங்க அதேமாதிரி ஜூக்கு போனோம்னா சிங்கம் புலி மான் கரடி குதிரை குரங்கு இது எல்லாமே வச்சுருப்பாங்க அதெல்லாம் நம்ம பார்த்து சந்தோஷப்படலாம் அதுக்கப்புறம் போட்டிங் போகலாம் போட்டிங் போனோம்னா படகு ஓட்டுனோம்னா நம்ம மனசு நிம்மதியாக இருக்கும் அதுக்கப்புறம் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் போகலாம் ஒண்டர்லா போகலாம் ஊட்டிக்கு போகலாம் ஏன்னால் அதுவும் ரொம்ப ந நல்லாருக்கும் அதில் போயிட்டு நம்ம விளாடம்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அங்கே ரோலர் கோஸ்ட்டர் அது இதுன்னு எல்லாமே இருக்கும் ரோலர் கோஸ்ட்டர் போகும் போது நம்ம மனசு நிம்மதியா இருக்கும் ஸ்போர்ட்ஸ்லாம் கிரிக்கெட் பேட் டென்னீஸ் இது எல்லாமே வந்துட்டு பார்க்கில் இருக்கும் அங்கேயும் போய் நம்ம விளாட்லாம்